உண்மையான சம்பவங்கள் நடந்த புக்குகள் நிறைய இருக்குது அது வந்து படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் மன்னர் கதைகள் இதெல்லாம் இருக்குது சில சிலம்பதிகாரங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதில் அதில் என்னென்ன நடந்துருக்குது அப்படிங்கிறதை படிச்சோம்ன்னால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் வேறே என்ன கதை பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக அதிகமாக நாவல் படிக் புக்குகள் படித்தா அதில் உண்மை கதைகள் இருக்கறதுனால் பிடிக்கும் எனக் அது பிடிக்கும் படிக்கலாம்